எனக்கு இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆப் மூலயமா தொடர்போடு நிறைய பேர்த பேசி இருக்கிறேன் அந்த அனுபவத்தில் பார்த்தா நேருக்கு நேர் அவங்க முகத்தை பார்த்து பேச முடியாதுங்க முகத்தை பார்த்து பேசுகிற அனுபவம் இதுதான் சிறப்பாக இருக்கும் முகத்தை பார்க்காம நம்ம என்ன நம்ம அவங்க என்ன திட்டுறாங்களா என்ன பாவனை காட்டுகிறாங்களான்னு நம்மளுக்கு தெரிகின்றதில் அப்புறம் நாம் என்ன பாவனை செய்றமுன்னு அவங்களுக்கும் தெரியாது அப்புறோம் அவங்க நேரம் கெட்ட நேரத்தில் கூப்பிடுவாங்க அப்போ வந்து நம்பளுக்கு பயங்கர கோவமாக வரும் இதை தவிர்க்கவும் முடியாது தொடர்புலையும் இருக்கணும் நம்மளுக்கு கோவமாக வரும் அந்தமாதிரி நேரத்தில் மன உளைச்சல் ஆகுது இது அதனாலே இதை நான் விரும்பலை